எங்களுக்கு பிடித்த பறவை வந்து மயில் மயிலும் பறவை தான் மயில் காக்கை கொக்கு கொக்கு வந்து ரொம்ப கழனி நாசம் பண்ணிவிட்டு போயிடும் அது ஏன்னால் ஆனால் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு கொக்கில் இந்த மூணு விதமான கொக்கு இருக்குது அதாவது நாரைன்னு சொல்வாங்க ஒன்று அது பெரிசா இருக்கும் இன்னோன்று கருப்பு கலரில் ஒன்று இருக்கும் ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் மொத்தம் மூணு வகையாக இருக்குது எங்கள் எங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிறது நாங்க கா காகம் இருக்குதுங்கல்லையா காகம் காகத்துக்கு வந்து நாங்கள் அமாவாசைக்கு அமாவாசைக்கு படைச்சு சோறு வைப்போம் காகம் ரொம்ப பிடிக்கும் காகம் வந்து பெரியவர்கள் மாதிரி நினைப்போம் காக்கா காக்கையை காக்கா சோறு வைக்காமல் நாங்களே சாப்பிட மாட்டோம்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு பறவை காக்காயை காக்காய் மயில் தேசியப்பறவை இல்லையா மயிலு மயிலும் தேசியப்பறவை கணக்கு மயிலும் எங்கள் ஊரில் இருக்குது அப்புறம் வந்து மைனா கௌதாரி கானாங்கோழி இதுவும் பறவை தான் எல்லாமே பறவை இனம் தான் எல்லாம் பறந்து போகக்கூடிய இனம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா பறவையெலாம் பார்த்து ரொம்ப நான் இது வரைக்கும் நான் ஏதும் பறவைக்கு எந்த ஒரு குறையும் செய்யலை